ஹலோ திருச்சி ராயல் என்ஃபீல்டு ஷோ ரூம்களா சார் எனக்கு வந்து பைக் ஒன்று எடுக்கணும் சார் ம் எனக்கு மாடல்னு பார்த்தீங்கனா ராயல் என்ஃபீல்ட்டில் ஹிமாலயன் மாடல் தான் சார் வேணும் அது எவ்வளோ சார் பிரைஸ்ஸு சார் எனக்கு வந்து பதினைஞ்சு நாள்தான் டைமு அந்தளவுக்கெல்லாம் எனக்கு பொறுமை கிடையாது சார் நீங்கள் வந்து எனக்கு கண்டிப்பாக அஞ்சே நாளில் எனக்கு முடித்து தர்ற மாதிரி பாருங்க சார் ஆமாம் சார் சார் நான் உங்களுக்கு ரெகுலர் டிப்ஸ் பத்தாயிரமே தர்றேன் சார் அதுவே பெரிய விஷயம் சார் அதுக்கு மேலே என்ன போய் இப்படிங்கனா நீங்கள் தான் சார் எனக்கு டிஸ்கௌண்ட்டு கொடுக்குணும் இல்லை சார் நான் வந்து இஎம்ஐயில் தான் போடப் போகிறேன் அதுக்கு எவ்வளோ சார் மாதா மாதம் பே பண்ணணும் ஓகே சார் ஓகே சார் நான் வந்து இஎம்ஐயெல்லாம் ஓகே சார் நான் அது இருபதாயிரம் பே பண்ணிக்கிறேன் எனக்கு வந்து அஞ்சு நாளில் முடித்துக் கொடுங்க அப்படி ஆப்போசிட் பார்ட்டி கேட்டாங்கனால் சொல்லுங்கள் ஸ்டாக் இறக்க லேட்டாகுது அதனால ஒரு பத்துநாள் எக்ஸ்ட்ரா அவங்கள்ட்ட சொல்லிட்டு எனக்கு சீக்கிரம் முடித்துக் கொடுங்க சார் எனக்கு பைக் வேணும் இன்னும் அஞ்சு நாளில் சார் என் அட்ரெஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க நான் இங்கேதான் கள்ளிக்குடியில் தான் சார் இருக்கேன் இல்லை கண்டிப்பாக வருவேன் சார் நான் வந்து நாளைக்கு காலையில் வந்து புக் பண்ணிடுவேன் எனக்கு நீங்கள் அதுக்கப்புறம் அதுதான் அன்னியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கனால் அஞ்சாம் நாளில் வந்து எனக்கு பைக் வேணும் நான் நாளைக்கு காலையில் வந்து உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுறேன் சார் ஓகே நாளைக்கு காலையில் எத்தனை மணிக்கு சார் எத்தனை மணிக்கு சார் வரணும் ஓகே சார் ஓகே சார் வந்துடுறேன் சார் தேங்க் யூ சார்